மதனா பார்பர் ஷாப்புங்ளா எங்கள் ஃபேம்லி ஃபேம்லியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அதனால எனக்கு ஃபேடு ஹேர் கட் பண்ணனும் அப்புறம் ஃபேஸ் வந்து ப்ளீச் பண்ணனும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் எனக்கு ஃபேட் ஹேர் கட் பண்ணனும் அப்புறம் ஃபேஸ் ப்ளீச் பண்ணனும்

அப்புறம் ஹேர் கட் பண்ண ம் ஹும் சரிங்க அப்புறோம் கட் டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டிங்ளா சரி சரி சரி எப்போ வர்ணும் ஹேர் கட் பண்ண எவ்வளோ மணிலேருந்து எவ்வளோ மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் சரிங்க நான் சண்டே காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வரவா ம் சரிங்க சரிங்க தேங்க்யூங்க